ஹலோ சார் ஆமாம் சார் டெய்லர் தான் சார் பேசுகிறேன் சொல்லுங்க சார் என்ன வகுப்பு சார் இப்போ என்ன வகுப்பு பிள்ளைங்க அப்படிங்களா சார் ஐம்பது ட்ரெஸ் தைக்கணுங்களா சார் ஐம்பது ட்ரெஸ்ஸு ஆ ஆ

சரி சரி சரிங்க சார் ஆர்ட்ரு தர்றீங்களா சரி அதெல்லாம் தையல் நல்லா நெருக்கமாக இருக்கும் நூல்கண்டு நல்லா ஸ்ட்ராங்கான நூல் போட்டு மூணு நாலு வருஷம் ஆனாலும் தையல் விடாது தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு செட்டுக்கு ஒரு செட்டுக்கு ஐந்நூறுருபா வாங்கிட்ருக்கோம் சார் நீங்கள் அதெலாம் இல்லை ரைட் ரைட்டு அதனால நீங்கள் ஆர்ட்ரு பல்க்காக கொடுக்கறதுனால ஸ்கூல் பிள்ளைங்கங்கறத்தனால நான் ஒரு ஐம்பது ரூபா குறச்சி செஞ்சித் தர்றேன் வேலையைப் பாருங்கள் ஒர்க்கு சுத்தமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஸ்டிச்சிங் நல்லா இருக்கும் ஆமாங்க ஒர்க்கு நான் பண்ணிக் கொடுக்கறேன் சரிங்க ம் இப்போ வந்து நீ நீங்கள் என்னைக்கு ஆர்ட்ரு கொடுக்குறீங்க மெட்டீரியல் ஓகே ஓகே சார் ஓகே நாங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டை அங்கே இருக்கச் சொல்லுங்கள் மெஷர்மெண்ட் அளவு அளவு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறேன் ஆ இங்கிட்டு பணம் கொடுத்து அனுப்புகிறேன் ஒரு டைலர் வருவார் உங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு யூனிஃபார்ம் தைக்கணுமோ அந்த பிள்ளைங்களை இருக்கச் சொல்லுங்கள் ஸ்கூல்ல இருக்கச் சொல்லுங்கள் வகுப்பில் ஆ அப்படி செய்யலாம் சார் மதியம் ஒன்று டூ ரெண்டு லஞ்ச்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஸ்டூடெண்ட்டை இருக்கச் சொல்லுங்கள் எங்கள் கடை டெய்லரை அனுப்பி வைக்கறேன் சரி சரி சரி ஆ அளவெடுத்துக்கலாம் சரி க்ளாத் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா சார் க்ளாத்து ஆ ரொம்ப நல்லது நாங்கள் தச்சி மட்டும் கொடுத்தா போதும் இல்லைங்களா சரிங்கம்மா ரைட் ரைட் வாங்க நல்லபடியா செஞ்சித் தர்றேன் தச்சி தர்றேன்